ஐயருங்களா நீங்கள் நாங்கள் புதுசாக வீடு ஒன்று கட்டியிருக்கோம் கிரகப்பிரவேஷம் போகணும் எப்படி வரீங்களா நீங்க வந்து செய்வீங்களா என்ன வேணும் நான் எனக்கு தகவல் என்ன வாங்கணும்னு சொல்லுங்கள் கொஞ்சம் இல்லை நீங்கள் நீங்கள்தான் நாள் பார்த்து சொல்லணுங்க நீங்கள் சொல்லுங்கள் இந்த கிழக்கு பார்த்த முகம் எந்த நாள் எப்போ போகலாம்

சரிங்க மொத்தம் எவ்வளோ ஆகுங்க ம் எல்லாம் நாங்கள் வாங்கி வைச்சிட்டு உங்களுக்கு கூலி மட்டும் அஞ்சாயிரங்களா தனியாக எடுத்து கொடுக்கணுங்களா சரிங்க நீங்கள் டேட் பார்த்துட்டு என்னைக்குனு சொல்லுங்கள் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறோங்க